எங்கள் ஊரில் கலாச்சார பாரம்பரிய உடைகள்னால் பொடவை தான் சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வருதுனால் பொடவை தான் கட்டிப்போம் அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பொடவை தான் மாறாமல் அப்படியே இருக்குது அதோடய வகைகள் வேணால் மாறியிருக்கு நிறையா மாடர்னாக ட்ரெண்டிங்காக நிறையா வந்துருக்குது ஆனால் இந்த பொடவைங்கிறது மாறாமல் இப்போ வரைக்கும் இருக்குது நார்மலாக இருக்குறவங்களில் இருந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க வரையும் எல்லோருமே வந்து ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸுனால் அது வந்து பொடவை தான் எங்கே போனாலும் ஸாரி கட்டுறது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னால் ஒரு மேரேஜுனால் கல்யாண பொண்ணுக்கு ஸாரி ஸாரி தான் எடுப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக அதில் பட்டுப் பொடவை தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அதில் பட்டில் நிறையா இருக்குது பட்டில் பார்த்தோம்னா சாமுத்திரிகா பட்டு அபூர்வா பட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் வந்து தங்க ஜரிகை வெள்ளி ஜரிகை அதெல்லாம் வச்சு பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் எந்த இதுலேயுமே இந்த மாதிரி ஒரு இது கிடையாது எங்களோடய கலாச்சாரத்தில் மட்டும் தான் பொடவைங்கிறது ஒரு இதாகவே இருக்குது நிறைய ட்ரெஸ்லாம் வந்தாலும் இந்த ஸாரிங்கிறதை பொடவைங்கிறத மட்டும் யாரும் இன்னும் விட விடுறதே இல்லை எல்லோரும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ப்ரொஃபஷனில் பார்த்தோம்னா நம்ம ஒர்க்குக்கு போறதில் நிறையா டீச்சர் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஸாரிங்கிறது எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ தான் மாடர்னாக ட்ரெஸ் வந்தாலும் ஸாரியை வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் இல்லை அதோடய ரேஞ்ச் வந்து லோ ப்ரைஸில் இருந்து ஹையர் ப்ரைஸ் வரையும் இருக்குது நம்மளோடய இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிலாம் இந்த ரேட்டு தான் அப்படின்னு கிடையாது எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நிறையா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும் போது நமக்கு பிடிச்சா மாதிரி ஸாரி இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் நிறைய கட்டிகிட்டு போகிறோம் என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ்லாம் நிறையா இருந்தாலுமே ஸாரி அப்படின் சொன்னாலே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நிறைய மாடர்ன் ட்ரெஸ்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒரு மேரேஜு அதுமாதிரி போகும் போது ஒரு ஸாரி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அதைதான் ஒரு இதாகவே எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகைகள் நகைகள் நிறைய இருக்குது நெக்லஸ்ஸு ஆரம் கொலுசு தோடு கம்மல் ஜிமிக்கி மூக்குத்தி நிறையா இருக்குது பாரம்பரிய நகைகள்னு பார்த்தோம்னா இந்த மூக்குத்தி இந்த கொலுசு இதலாம் அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறது இப்போ வரைக்கும் யாரும் அதை மாறலை அதோடய ட்ரெண்டிங் வேணால் மாறி நிறைய டிசைன்லாம் வருது ஆனால் அந்த பாரம்பரியங்கிறது மாறவே இல்லை நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே நிறையா அதில் வந்து மாடர்னாக நிறைய டிசைன்லாம் வந்துருக்குது இருந்தாலும் ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டோம்னால் ஒரு பொண்ணுக்கு எல்லா நகையும் எடுக்கிறாங்க தோடு ஜிமிக்கிலேருந்து நகையிலேருந்து கொலுசுலேருந்து எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுறோம் அதேமாதிரி இந்த பொடவையும் யூஸ் பண்ணுறோம் என்ன தான் இப்போ இருக்கிற ந காலத்தில் நிறைய மாடர்ன் அப்படி வந்துவிட்டாலும் நிறையா ட்ரெஸ்ஸு இது மாதிரி நகையிலேயும் நிறையா ஃபேஷன்லாம் நிறையா மாறிடித்து ஆனாலும் எங்களோடய பாரம்பரியத்தை நாங்கள் கைவிடவே இல்லை அதை தான் இன்று வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதை ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா திருபுவனம் திருபுவனமில் தான் பொடவை நிறையா நெய்கிறாங்க பட்டுப் பொடவை எங்கள் ஊரில் சொல்லணும்னா திருபுவனம் தான் இப்போ நிறைய வந்து மிஷின் நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் கையால் பொடவை நெய்கிறது வந்து திருபுவனம் தான் இப்போ வரைக்கும் இந்த பழக்கத்தை கைவிடாமல் அவங்க பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்தோம்னா நிறைய இருக்குது பொடவையிலே நிறைய இருக்குது எங்களோடய கலாச்சாரம் மாறாமல் நாங்கள் இன்று வரைக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம்